நீங்கள் யாருக்காவது ஓவியம் அல்லது கையால் செய்யப்பட்ட வாழ்த்து அட்டையைப் பரிசாக அளித்துள்ளீர்களா ஆம் என்றால் அதைப்பற்றி மேலும் சொல்லுங்கள் கையால் செய்யப்பட்ட பொருட்களுக்கு அதிக உணர்வு மதிப்பு இருப்பது ஏன் இப்போது நான் ஓவியம் நான் வரைஞ்சத விட அதிகமாக அந்த ஹேண்ட் கிரீட்டிங்ஸ் இந்த மாதிரி நிறையா எழுதி கொடுத்துருக்கறேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்பறம் எனக்கே ஒரு சில நேரம் வந்துட்டு தீவாளி விஷ் அந்த மாதிரி அதை எழுதி பார்த்துப்பேன் நல்லா இருக்கும் அந்த ஒரு ஏ ஃபோர் ஷீட் ஒரு கலர் பேப்பரில் அப்படி செய்யும்போது நமக்கே கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இருக்கும் இதே நம்ம மற்றவங்களுக்கு ஒரு பொருளை நம்ம வாங்கி கொடுக்கறத விட அவங்களுக்கு நம்மளாக ஒரு விஷியம் மெனக்கெட்டு செய்கிறோம் அப்படின்னா அது அவங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும் நம்மளும் அவங்க பர்த்துடேயை வந்து இல்லை அவங்களோடய முக்கியமான நாளை வந்து ஸ்பெஷலாக ஆக்கின மாதிரி ஒரு ஃபீல்ருக்கும் இதில் வந்துட்டு ஏன் இவ்வளோ ஆர்வம் இருக்குது இந்த மாதிரி பண்றதில் இல்லை இப்படி பண்றதுனால் என்ன இருக்குனால் ஒரு நமக்கே ஒரு செல்ஃப் சேட்டிஸ்ஃபைடிருக்கும் நம்மளே கொஞ்சம் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவோம் நமக்கு அதை பண்ணும்போது மை நம்ம மைண்டு ரிலேக்ஸாக இருக்கும் நம்ம கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயமும் அதில் கிடைக்கும் அது என்ன வேஸ்ட் ஆஃப் டைமு அது பண்றதுனால் என்னாயிட போகுதுன்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா அதை பண்ணி அதை கொடுக்கறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் தான் அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும் மற்றவங்களுக்கு வந்து இருக்காது நமக்கு ஒருத்தங்க வந்துட்டு ஒரு பத்துரூபா ஐம்பது ரூவாக்கு ஒரு கிரீட்டிங் கார்டு ஈஸியாக வாய்ங்கி கொடுத்துட்டு போயிடுலாம் ஆனால் ஒரு பேப்பர் ஒரு கம் ஒரு கலர் பென்சில் ஒரு ஸ்டிக் பென் இதெல்லாம் வச்சு நமக்காக அவங்க ஒன்று எழுதுகிறாங்க வரைகிறாங்க அப்படிங்கும் போது அதில் ஒரு தனி சந்தோஷமே இருக்குது